இப்போது இந்த மாவட்டத்தில் இருக்கிற பெரிய சிக்கல் என்ன அப்படினா தண்ணீர் பற்றாக்குறை தண்ணீர் பற்றாக்குறைனால் பல மக்கள் வந்து அவதிப்பட்டு வருகின்றனர் தெருவுக்கு ஒரு குழாய் அப்படினா இல்லைனா சில தெருக்களில் வந்து குழாய்களே இருக்கிறது கிடையாது தண்ணீர் தொட்டிகள் கட்டுறது அப்படின்றதும் வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது தலைவர்கள் கிட்டே வந்து நம்ம என்ன தான் வந்து மனு கொடுத்தாலும் இல்லை இதை பற்றின நம்மளை சிக்கல்களை வந்து நம்ம எடுத்து சொன்னாலும் அவங்க வந்து அதுக்கு ஏற்ற உதவிகளை வந்து மக்களுக்கு வந்து செய்கிறது கிடையாது இதனால் எவ்வளோ பிரச்சின இருக்குது அப்படினா அந்த தண்ணீர் பற்றாக்குறையினால் மக்களுக்கு பல விதமான நோய்கள் ஏற்படுது தண்ணீர் அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையினோட ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்குது தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் உயிர் வாழ்வது அப்படின்றதே ரொம்ப கஷ்டம் இங்கே இருந்து ஒரு கிலோ மீட்டர் இரண்டு கிலோ மீட்டர் வரைக்கும் போய் தண்ணீர் எடுத்துகிட்டு வர நிலை தான் வந்து இப்போது இந்த மாவட்டத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படினு சொல்லலாம் சரியான நடவடிக்கை அப்படின்றது தலைவர்கள் வந்து தலைவர்களோ இல்லை அரசாங்கமோ வந்து நமக்கு இன்னும் செய்யலை